ஆ சொல்லுங்கள் இப்போல்லாம் வந்து மாறிடுச்சுப்பா கையெழுத்து போட்டால்லாம் தரமுடியாது பயோமெட்ரிக் தான் அப்லோடு பண்ணணும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லோரும் வந்துருக்காங்களா இல்லைப்பா உனக்கு வேணுன்னா நீதான் எல்லாரையும் கூட்டிகிட்டு வரணும் நீ மட்டும் வந்தனா பண்ண முடியாதே எல்லார்தும் ஃபேமிலி மெம்பெர்ஸ் எல்லாருதுமே அப் அப்லோடு பண்ணணும் நீ தான் கூட்டிகிட்டு வரணும் சரி எப்போ கூட்டிகிட்டு வர நாங்கள் மந்திலி த்ரீ டைம்ஸ் தான்ப்பா இருப்போம் நாங்கள் அந்த டைம்மில் உங்கள் பசங்களுக்கு ஸ்கூல் இருந்தாலும் நீ தான் லீவ் போட்டு கூட்டிகிட்டு வரணும் அதற்கப்பறம் உங்களுக்கு தான் கம்மியாக வரும் அரிசி சக்கரை பரவாலயா ஆ நீ எவ்ளோ சீக்கிரம் கூட்டுன்னு வந்து அப்லோடு பண்ணுறியோ பயோமெட்ரிக்கு பயோமெட்ரிக் வச்சால் தான் பொருள் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொல்லிருக்காங்க அரசாங்கத்தில் மூணு நாள் இருக்கும்ப்பா மாசத்தில் இதில் ரெண்டு நாள் ஒர்க்கிங் டேவில வந்தால்கூட ஒரு நாள் ஆச்சும் லீவ்வில் வரும் அன்னைக்கு கூட்டிகிட்டு வா ஆ